இப்போது டெக்னாலஜி வந்ததால் வந்து என்ன யூஸ்ஃபுல்லாயிருக்கு அப்படின்னு பார்த்தா இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னாக்கூட ஃபஸ்ட்லெல்லாம் எல்லாேர் கிட்டேயும் தே கேட்டு பக்கத்தில் கேட்டு அவங்க கிட்டே கேட்டு இவங்க கிட்டே கேட்டு போகிறத்துக்கே ஃபுல் டே அதுலேயே பாதி நேரம் ஆகிடும் ஆனால் இப்போது ஒரு ஃபோன் ஒரு ஃபோனை எடுத்தோம் அப்படின்னா கூகுள் மேப் போனோன்னால் போதும் அவ்வோளதான் கரெக்டாக அதுக்கான ரூட் கிடச்சுரும் ஒரு ஒரு ஹாஃப் ஆன் நார் அப்படியே அந்த ஊருக்கு போய்விட்டு வந்துடல்லாம் ப்ளஸ் வந்து நம்மளுக்கு என்ன தேவையோ இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்கோ சரி வேலை செய்கிறவங்களுக்கோ சரி ஏதாவது ஒரு டௌட் வந்துதுன்னால் கூகுள் இருக்குது ப்ளஸ் வந்து க்ரோம் அதில் போய்விட்டு நம்ம சர்ச் பண்ணி நம்மளுக்கு என்னென்ன டௌட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் க்ளியர் பண்ணிக்க முடியுது ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து என்னென்ன சப்ஜெக்ட் ரிலேட்டடாக நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே இன்டர்நெட் என்டர்டைன்மெண்ட் பண்ணுறத்துக்கு ப்ளஸ் வந்து நம்ம கேம் விளையாடுறத்துக்கு முன்னெல்லாம் நம்ம பாட்டி காலத்தில் எல்லாம் அவ்வளோவா இதெல்லாம் எதுவுமே இருக்காது பட் இப்போது வந்து எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணதால் நம்மளுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்குது இப்போ எங்கேயாவது போகிறதிருந்தாலும் சரி விளையாடுறத்துக்காக இருந்தாலும் சரி ஸ்டடிஸ்க்காக இருந்தாலும் சரி ஜாப்க்காக இருந்தாலும் சரி எ எல்லாமே வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் நம்மளுக்கு வந்து கையில் கிடச்சதால எல்லாமே ஈஸியாக இருக்கிறதுனால இப்போது வந்து இந்த டெக்னாலஜிங்றது வந்து எல்லாேர் வாழ்க்கைக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது